ஹலோ யாருக்குமா யாருங்கம்மா நீங்க பேசுறீங்க ஆமாங்க நான் பேங்க் மேனேஜரு தாம்மா ஆ ஆ ஆ ஆ சரிங்கம்மா முன்னே எதாவது லோன் வாங்கியிருக்கிறீங்களாம்மா

ஆ பாக்கி எல்லாம் ஒன்று இல்லைல்லிங்க பாக்கி ஆ சரிங்க சரி லோன் வாங்கிற மாதிரி இருந்தாம்மா ஆ ஆ ஆ லோனு வாங்கிற மாதிரி இருந்தால் ஆ ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்ரு ஐடி இந்த ஃபோட்டோ நாலு எ எல் எல்லாத்துலேயும் நாலு நாலு கொண்டு வரணும்மம்மா

ஓ ஒரு கிராமுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா அளவுக்கு வருங்க ஆமாங்க ஒரு பவுனுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் வாங்கலாங்க ஒரு பவுனுக்கு முப்பதாயிரம் வாங்கலாங்க

ஆ எல்லாத்துலேயும் நாலு நாலு தானும்மா நாலு நாலு தாங்க ம் ஆ சரிங்க சரி வேறு எதுவும் வேண்டாம்மா நீங்க கொண்டு வாங்க அப்புறம் இங்கே எல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணிக் கொடுத்துடுவாங்கம்மா ஆ சரிங்கம்மா நாளைக்கு பத்து மணிக்கு வாங்கம்மா ம் ஆமாங்க ஆ சரி சரிங்கம்மா சரி ம் ஆ சரிங்க சரிங்க